ஆ ஹலோ மேடம் லலிதா ஆட்டோ டிரைவருங்களா இல்லைங்க மேடம் நான் எமர்ஜென்சியாக மதுரை பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் மதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்குப் போகணும் ரெண்டு பேராக இருக்கோம்

சரிங்க மேடம் எவ்வளோ நேரம் ஆகும் அமௌண்ட்டு எவ்வளோ மேடம் வரும்

எதுவும் கொறைச்சிலாம் வர முடியாதுங்களா சரிங்க மேடம் நீங்கள் எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வாங்க நான் உங்கள்

ரெண்டு பேர் இருக்கோம் மேடம் ஆ என் பேர் வசந்த் மேடம் ஆ சரிங்க மேடம் நீங்கள் வந்து மதுரை பஸ் ஸ்டாப்பில் வந்து பெரிய டீ கடைக்கிட்டே ஆவின் பாலகத்துக்கிட்டே நான் நிற்கிறேன் மேடம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து நிற்கிற இடத்த சொல்கிறேன் அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்லாம்